இந்த ஒன் ப்ளஸ் ஃபோனில் நான் நெகட்டிவாக நினைக்கக்கூடிய விஷயம் அடிக்கடி ரொம்ப ஹீட் ஆகுது அதே மாதிரி டிஸ்பிளே நம்ம டச் பண்ணும் போது சரியான ஒரு ஆக்ஸஸ் இல்லை பேக் கீ போகும் போது மற்ற ஃபோன் மாதிரி இல்லாமல் சைடு பட்டன் பேக் கீ இருக்குது அதே மாதிரி அப்டேட் வெர்ஷன் ஒவ்வொரு முறை அப்டேட் ஆகும் போதும் புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது பழைய விஷயங்கள் எல்லாமே மாறி புது விஷயங்கள் வருது அப்டேஷன் பண்ணும் போது பழைய விஷயங்கள் ஒரு சிக்ஸ்டி பர்சண்டேஜ்ஜூம் புது விஷயங்கள் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜும் இருந்தால் இனி வரக்கூடிய கஸ்டமர் அதை யூஸ் பண்ணுறக்கு நல்லாயிருக்கும்